நாங்கள் அதிக நாட்கள் வெளியே செல்ல வேண்டி இருந்ததால் வீட்டில் ஒரு ஒரு வீட்டில் இருக்கும் ஒருவர் செடியை பா செடிகளை தோட்டத்தை பா கவனித்துக்கொள்வார் தினமும் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமில்லை சொட்டுநீர் பாசன முறையில் செடிகளுக்கு நீர் பாய்ச்ச பாய்ச்சுவாங்க அதிகமாக வெயில் னு பசுமை குடி குடி போடணும் அதை வெ வெயில்லேருந்து பா செடிகளை பாதுகாக்கும் பா பாதுகாக்கும் வீ வீட்டில் ஒருவர் செடிகளை கவனித்துக் கொள்வார் நாங்கள் வ வெளியூர் சென் இரண்டு மூன்று நாட்கள் வெளியில் சென்றால் சொட்டு நீர் முறையில் சொட்டு நீர் பாசன முறையில் த தண்ணி ப ப ப செடிகளுக்கு போ போகிற மாதிரி அதை பா பராமரிக்கிற மாதிரி அதுக்கு அதுமாரி செ செய்யுது சொட்டு நீர் முறையில் க தண்ணி போ போகிற மாதிரி வழி பண்ணிட்டு நாங்கள் எல்லாம் ஊருக்கு செல்வோம் வீட்டில் ஒருவர் இருந்து செடிகளை கவனித்துக்கொள்வார் செடிகளுக்கு காய்கறி கழிவுகளை உரமாக இடுவோம் காய்கறி கழிவுகளை உரமாக இடுவோம் செடி செடிகள் நன்கு செழித்து வளரும் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் கீரை வகைகள் வீட்டுக்கு தேவையானது எல்லாம் கிடைக்கும் நீங்களும் இதேபோல் உங்கள் வீட்டு தோட்டத்தில் செடிகள் மரங்கள் காய்கறிகள் கீரைகள் எல்லாம் எல்லாம் வைத்து நீங்களும் பயன் பெறுங்கள்